எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து எல்லாமே படிச்சவங்க தான் எல்லா க்ராஜிவேட்டடாக அ ஆதான் இருக்காங்கள் அதில் பார்த்தீங்னா எல்லோருமே நாங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படினா அது சென்னையாதாயிருக்கும் மோஸ்ட்லி அதில் நிறைய பேர் எங்கர்லயே டீச்சராகவும் வொர்க் பண்ணிருக்க வொர்க் பண்ணுறாங்கள் இன்ஜினேரிங் இல்லை லாயர் இல்லை டாக்ருக்கும் படிச்சுருக்காங்க அவங்களும் வெளிள தான் போயிட்டு வொ வொர்க் பண்ணிட்டியிருக்காங்கள் இதில் கவர்மென்ட் ஜாப் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கள் மோஸ்ட்லி ஆர்மிக்கு ட்ரை பண்ணுவாங்கள் எங்கர்ல அந்த பாய்ஸ் எல்லா ஆர்மி சைடு போயிட்டு செட்டிலாயிடுவாங்கள் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அந் அதில் போகிறவங்க இப்போ ஃபேமிலியோடய கூட போயிடுவாங்க அவங்கள் வந்துட்டு ஒரு சிலர் கட்டடத்து வேலை செய்யுறது அந்தமாதிரி செய்கிறவங்க இருக்காங்கள் இல்லை ஆஃபிஸ் வொர்க் இல்லை ஐடிலியும் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கள் இந்தமாதிரி வொர்க்கேல்லாம் எங்களுடைய ஊரில் இருக்கிற இளைஞர்கள் செய்கிற வேலை